எனக்கு குதிரை சவாரி செய்கிறக்கு ரொம்ப பிடிச்சப் பாதைன்னு பார்த்திங்ன்னா காடு வெறுங்காடாக இருக்கணும் புழுதி கிளம்புன வெறுங்காடு ஏன்னால் அங்கே எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது நல்லா ஃபுல் வேகமாக போவேன் அப்போ எந்த குறுக்க எதுவும் வராதுங்கிற அந்த தைரியத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக குதிரை ஓட்டுவேன் இதே ரோட்டில் ஓட்டிணும்னா அந்த சைடு யாராவது குறுக்க வருவாங்க அப்புறம் வேகம் தடைப்படும் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால ரோட்டில் ஓட்டுறதை விட எனக்கு தனியாக கிரௌண்டில் ஓட்டுவதுனா ரொம்ப பிடிக்கும்